இப்போ பார்த்திங்கனா தமிழ் மொழிய வந்து இப்போ முன்னாடி பேசின பண்டையகால தமில் மொழிக்கும் இப்போ பேசுகிற தமிழ் மொழிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு எப்படினா இப்போ முன்னாடி பார்த்திங்கனா இப்போ வந்து சாதம் சோறு அந்தமாதிரி எல்லாம் இருக்காது முன்னாடி வந்து சாப்பாடு சாப்பிடுறீங்களா அப்படிங்குறமாதிரி தான் இருக்கும் சாதங்குறது வடமொழி அது இப்போ பார்த்திங்கனா இப்போ அதிகமாக சாதம் அப்படின்னு தான் பேசுகிறாங்க இப்போ பார்த்திங்கனா பேருந்து ஆனால் இப்போ யாருமே வந்து பேருந்துன்னு சொல்லுறது இல்லை அதை பார்த்திங்கனா இப்போ பஸ்ஸு வருது ஒரு சின்ன திரை சின்ன சின்ன விசயத்தில் இருந்து தங்கிலீஷ் அப்படின்னு மாறிட்டு வருது எப்படினா இப்போ அதுக்கான தமிழ் மீனிங் கூட இப்போ இப்போ வயசானவங்ள்கிட்டலாம் கேட்டு பார்த்திங்கனா வச்சுக்கோங்க இந்த பஸ்ஸுக்கு தமிழில் என்ன சொல்வீங்க தமிழ்லயும் பஸ் தானே அப்படிபாங்க ஏன்னா அதுக்கு தமிழ் பேரே தெரியாமல் போய்டுச்சு இப்போ ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே இங்கிலீஷ் படிக்கணும் இங்கிலீஷ் படிக்கணும் பேசி பேசி இப்போ தமிழ் இல்லாமல் போய்டுச்சு தமிழ் இல்லாமல் போனதுனால இப்போ அந்த அதில் அந்த எரியவில கரண்ட் இல்லை அது அப்படித்தான் பேசுகிறாங்களே தவிர இப்போ தமிழில் யாருமே பேசமாட்டைக்குறாங்க தமிழில் பேசுனா ஏதோ ஏதோ வெளிநாட்டார் பேசுறமாதிரி பேசுகிறாங்க எல்லாரும் இங்கிலீஷில் பேசணும் பேசி பேசி இப்போ தமிழை மறக்க அடிச்சிவிட்டு வந்துவிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம தமிழில் பேசுகிறதுக்கு வந்து த இப்போ தமிழ் மொழிக்கல்விகளே இல்லை இப்போ இப்போ இந்தியாவில பார்த்திங்கனா தமிழ்நாட்ல பார்த்திங்கனா தமிழை வளர்க்கணும்னு ஏதாவது ஒரு கல்வி நிறுவனம் வந்து இது பண்ணுதா எதுவுமே பண்ணுறது இல்லை இப்போ அரசுல பார்த்திங்கனா இப்போ இங்கிலீஷ் மீடியம் வந்துருச்சு மாடல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு வந்துகிட்டு இருக்கு அதனால வந்து இப்போ தமிழை யாரும் வளர்க்குறமாரி எனக்கு தெரியலை தமிழை அழிக்க தான் பார்க்குறாங்க ஸோ எல்லாரும் தமிழை பேசணும் ஏதோ கேவலமாக பார்க்குறானுங்க என்னடா இவன் ஏதோ பேசுகிறானே அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இதான் தாக்கம்ன்னு நினைக்குறேன் இப்போ இதை வேறு பேசுனீங்கன்னா தமிழில் வந்து தமிழ் பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் இங்கிலீஷ் தமிழ்நாட்ல தமிழ் பேசுகிறது இங்கிலீஷ் பேசுகிறதுதா ரொம்ப நல்லது ரொம்ப பெரியவன் அப்படிங்குறமாதிரி காமிச்சிகிட்டு இருக்கிறாய்ங்க இப்போ வெளிநாட்டில் இருந்து வர்றவங்களாம் தமிழை கற்றுக்குறாங்க ஆனால் நம்ம தமிழில் இருந்துக்கிட்டு நம்ம கூட தமிழில் பேச முடியல ஃபுல்லாக தமிழில் பேச முடியல இப்போ ஹோட்டல் எல்லாம் பார்த்திங்கனா வச்சுக்கோ ஹோட்டலுங்குறதே ஒரு இங்கிலீஷ் வேர்ட் தான் ஆங்கிலச்சொல் தான் ஆனால் இப்போ ஹோட்டல் தான் இருக்கு ஹோட்டலில் ஹோட்டலுக்கு போகறோம் அப்படின்னு தான் சொல்லுறாங்களே தவிர விடுதி உணவு விடுதிக்கு போகறோம் அப்படின்னு சொல்ல மாட்டேக்குறாங்க உணவகத்துக்கு போகறோம் சொல்ல மாட்டேக்குறாங்க ஏன் ஏன்னா அதுக்கு தமிழ் அவங்க போறப்போ பேர் கூட அந்த ஹெட்டிங் கூட பார்த்திங்கனா வந்து ஹோட்டல்ன்னு தான் போடுறாங்களே தவிர உணவு விடுதி இல்லைனா வந்து அப்படின்னு சொல்ல மாட்டேங்குறாங்க ஏன் ஏன்னா வர்றவங்களுக்கு வந்து உணவு விடுதின்னு போட்டால் ஏதோ வேறமாதிரி தெரியுது டீ காபி தான் சொல்லுறாங்க இப்போ அதுக்கு டீக்கு என்ன தேநீர் அப்படின்னு யாரும் பேச மாட்டேக்குறாங்க அப்படி பேசினா தானே அது வளரும் வளர தமிழ் வளரல தமிழ் வளர்லன்னா இப்படி பே இப்படி பண்ணிட்டுருந்தா எப்படி வளரும் சின்ன சின்ன விசயத்தில் இருந்து தான் ரொம்ப பெரிய மாற்றம் வரும்ன்னு சொல்லுவாங்க இப்போ ஃபோன்னு பேக் கவரு அப்படின்னு தான் பேசுகிறாங்களே தவிர கைப்பேசி அந்த இது வரமாட்டேங்குது அந்த ஃப்லோ வர வரமாட்டேங்குது ஏன்னா நிறைய ப்ரேக் ஆகுது